ஃபோட்டோஸ்னா எனக்கு ரொம்பப் பிடிக்கும் சின்ன வயதில் இருந்து ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் அது சின்ன வயதில் முடியாது போகப் போக கேமரா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் கேமரா வாங்கறதுக்குப் பதிலாக ஐஃபோன் வாங்கலாம்னு சில பேரு சொன்னாங்கள் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஐஃபோனில் எடுத்தது தான் ஃபோட்டோஸ் எடுக்கறதுக்காகவே ஐஃபோன் வாங்குனேன் ஒரு அஞ்சு வருஷமா ஒவ்வொரு ஃபோட்டோஸாக எடுத்து எல்லாத்தையும் பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகான நினைவுகளாக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதே அந்த லைவ் மூவ்மெண்ட்டை கேப்ச்சர் பண்ணுறதுக்கும் மெமரீஸ் தாங்க ஃபுல்லாவே அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்தாலே போதும் டைம் போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் நல்ல நல்ல ஃபோட்டோல்லாம் பல நல்ல மனுஷர்ங்ககிட்ட பழகுனதெல்லாம் ஞாபகப்படுத்தும் அதே டைமில் நம்ம மட்டும் ஃபோட்டோ எடுக்கப் போறதில்லை ஃபோட்டோ எடுக்கறப்ப யாரு கூட பழகுறமோ அவங்களை எல்லாருக்கும் கையில் மொபைல் இருக்கனாலே ஃபோட்டோ எடுக்கத் தோணும் அப்படியே நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்க்கும் போது ஒரு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம இந்த ஊரில் எடுத்தோமே அந்த ஊரில் எடுத்தோமே இவங்க கூட எடுத்தோமே நம்ம ஃபஸ்ட்டு இப்படி இருந்திருக்கோம் சின்னப் பிள்ளையாக இருக்கறப்ப எடுத்தது இப்போ உடம்பு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நினைவுபடுத்தும் நம்ம எப்படி வளர்ந்து வந்தோம் எப்படி கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் நினைவு படுத்துகிறது அந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம ஒரு நேரத்தில் எப்படி இருந்தோன்ற உருவத்தை அப்படியே புகைப்படமாக வச்சிக்கறது தான் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கறது ரொம்பப் படிக்கறதுனால் ஒவ்வொரு ஊராக தேடித் தேடித் தேடி போய் ஃபோட்டோ எடுப்போம் நல்ல நல்ல இயற்கையான விஷயங்களை புதுமையான விஷயங்களை பார்த்தத திருப்பிப் பார்க்க முடியாதுன்னு தோணுச்சினால் அதை உடனே எடுப்பேன் அழகாக இருந்தால் எடுப்பேன் நிறையா அதே மாதிரி எடுத்துருக்கேன் இதுக்காவே டூர் கிளம்பிப் போவோம் நானு ஒரு நாலு பேர் இருக்கோம் டூருக்காகவே போவோம் போனால் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ எடுப்போம் வந்து அதை ஒரு ஆல்பமா ரெடி பண்ணிக்கூடயும் போடுவோம் ஏற்காடு போனோம் லாஸ்ட்டு மந்த்து அப்போ காலையில் வீட்டில் கிளம்புனதுல இருந்து திரும்பி மூணு நாள் சென்று ரிட்டன் வர்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ப்ளேஸஸ் போனது ஒவ்வொன்று அங்கே என்னென்ன ஃபண் பண்ணிணோம் எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ணிணோம் அந்த மூமண்ட்லாம் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும் போது நேரில் வந்துகிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு அழகான தருணத்தை திருப்பி நினைவூட்டிறது தான் ஃபோட்டோஸே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும் போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஃபோட்டோஸ் பற்றி பேசுனால் பேசிக்கிட்டே இருக்கலாம் பல பேர் வந்து ஃபோட்டோஸு பார்த்துக்கிட்டே நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே ஆழமாக வச்சிக்கிட்டு போட்டோஸ் கூடயே அந்த மெமரீஸ் போதும் நம்ம கூட ஒருத்தவங்க லைஃப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம கூட இல்லேனாலயும் அவங்களோட ஃபோட்டோஸ் இருந்தாலே போதும் அதை பார்த்துக்கிட்டே வாழ்கிறவுங்களும் நிறையா பேர் இருக்காங்க நம்ம கூட இருந்தவங்களலாம் திருப்பி நம்மளால் பார்க்க முடியாதுன்னு அவங்க ஃபோட்டோஸ் மூலமாக தான் நம்ம இன்னும் பார்த்துட்ருக்கோம் காலம் காலமாக